வணக்கம் ஆண்டு முழுவதும் காலநிலை வெவ்வேறு காலநிலை உங்கள் பகுதியில் விளையும் பயிர்கள் என்னென்னா இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் நான் சொல்கிறேன் என்னதுன்னா நம்ம ஊர் இப்போ எங்கள் மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொறுத்தமட்டில் எல்லாமே வந்து வானம் பார்த்த பூமி தான் வானம் பார்த்த பூமி அப்படின்ற வகையில் வர்றப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங் இங்கே வந்து மழை பெஞ்சா தான் விவசாயம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்தக் காலத்தில் வந்து கிணறு வெட்டியிருப்பாங்க அந்த கிணத்துல தண்ணியை சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லை அதிலேயே ஊற்று வரும் எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க அந்தமாதிரி வந்து கிணத்துத் தண்ணியில் வந்து பம்ப் செட் போட்டு விவசாயம் பண்றவங்க ஒரு வகை நம்ம ஊரை பொறுத்தமட்டில் ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்தக் காலத்தில் முறைப்படி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் கடலை பறிப்பாங்க இப்போ கடலை அப்போ அப்போ எப்போது போட்டிருப்பாங்கன்னா கணக்கு சித்திரை சித்திரை மாதம் இல்லை அதுக்கு முந்தின மாதம் பங்குனி மாசம் அதுக்கு போட்டிருப்பாங்க அந்தமாதிரி வந்து விதை போட்டிருப்பாங்க கடலை புரட்டாசி மாதம் நம்ம தமிழ் மாத கணக்கு வரும் புரட்டாசி மாதம் கடலை பறிப்பாங்க அதுக்கப்புறம் கரும்போ நெல்லோ போடுவாங்க எக்ஸாம்பிள் வந்து கரும்பு போட்டாங்க அப்படின்னா புரட்டாசி போடுகிறாங்க அப்படின்னா ஐப்பசி மா புரட்டாசி ஐப்பசி மார்கழி தை இதுக்குள்ள கரும்பு வந்துடும் ஸோ கரெக்ட்டாக பொங்கல் நேரத்தில் கரும்பு வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் அதே கரும்பு எடுத்துவிட்டு அப்புறம் நெல் போடுவாங்க இ இது வந்து ஒ ஒரு ஒருத்தங்க கரும்பு ஃபஸ்ட் கரும்பு போட்டால் நெல் போடுவாங்க இந்த அப்புறம் நெல் போட்டால் கரும்பு போடுவாங்க அதுக்கப்புறம் கடலை வந்து இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த கடலை போடறதுலேயே வந்து ஊடு பயிராக துவரை போடுவாங்க இப்போது ஒரு ரெண்டு லைன் கடலை செடி இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு லைனுக்கு ஒரு லைன் வந்து துவரை செடி நட்டிருப்பாங்க ஏன்னால் இது எல்லாமே வந்து ஊடுபயிரு தான் அதுக்கடுத்து துவரை தனியாக எடுத்து அது ஒரு வியா வியாபாரம் கிடைக்கும் ஸோ இந்தமாதிரி வந்து இருக்குது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பயிருகளுக்கு எந்தெந்த வகையான வானிலை பொறுத்தமானது இப்போ எக்ஸாம்பிளுக்கு கரும்பு அது எல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா குளிர்காலமாக இருக்கிறப்ப நல்லா வரும் ஸோ இந்தமாதிரில்லா நம்ம இப்போது அதே சமயம் நெல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இப்போ இருக்கிற ரகத்தை பற்றி நமக்கு தெரியல பலவிதமான ரகங்கள் சொல்கிறாங்க ஸோ அந்த பலவிதமான ரகங்களும் பலவிதமான விஷயத்தை தொட்டு வருது ஸோ ரகங்கள் அப்படின்னு பார்த்தால் அது இன்னும் ஜாஸ்தியாக போகுது ஐஆர் எட்டு அந்த இது நிறையா சம்திங் இருக்குது நம்ம தமிழ் ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினை வரகு சாமை குதிரைவாலி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வறட்சியில் வளர்கிறது அப்படி சோளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா சாதாரணமாக விதச்சிவிட்டாலே வரும் சோளம்லாம் ஸோ இந்தமாதிரி இருக்குது நன்றி